வணக்கம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்கள் ஆ ஆமாங்க

கற்பூரவல்லி ரஸ்தாளி செவ்வாழை எல்லாமே இருக்குதுங்க நாலைஞ்சு ஏக்கர் போட்டிருக்கோம் தார் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்கண்ண கிலோ கணக்கில் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாங்க நீங்கள் கடைக்கு கேட்குறீங்களா இல்லை ஹோல் சேலாக கேட்குறீங்களாங்க

சரிங்க சரிங்க ம் ம்

ம் ம் எடுத்துக்கலாங்க வண்டியெலாம் நீங்களே கொண்டந்துடுவீங்கள்ல நாங்கள் என்னங்க அது இப்போ கற்பூரவல்லி அப்பிட்னா ஒரு நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா எடுத்துக்கலாங்க ஒரு தார் ரஸ்தாளின்னா ஒரு அம் நூற்றம்பது ரூபா கிட்ட வரும் செவ்வாழைன்னா இரநூறு ரூபா கிட்ட வரும் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிறீங்க ஒரு பல்க்காக ஒரு லோடு ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க அப்பிட்னா ரேட்டு பேசிக்கலாங்க ஒரு நாப் இருபது ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிலாம் இல்ல சீப்பு கணக்குல எடுத்துக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ல ரேட்டு போட்டுக்கிலாம் ம் ம் அதாங்க எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் மொத்தமாக ஒரே லோடாக எடுத்துக்குறீங்க பெரிய லோடாக எடுத்து அதாங்க அப்போ ஆட்டோவில் வந்து லோடு எடுக்கிறீங்கன்னா வ அந்த லோடுக்கு தகுந்தாப்போல பேச்சுப் பேசிக்கலாங்க இல்லைப் பெரிய வண்டியாக மொத்தமாக எடுத்துக்குறீங்க அப்பிட்னா எடுத்துக்கலாம் சரி சரிங்க ம் ம் இல்லை உங்களுக்கு எதுவும் இது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாரி அனுப்ச்சு விட்ணும் அப்பிட்னா நாங்கள் எங்கள் ஆளுங்கலைப் போட்டு வேணா அமுச்சு விட்டுருவோம் என்ன ரகம் வேணுமோ சொன்னீங்கன்னால் அமுச்சு விட்ருலாம் வேறு எது எது எது வேறு என்ன டீட்டைல்ஸுங்க வேணும் எத்தனை எது என்றைன்னைக்கி வேணும் எதுவும் மோ முன்னாடியே சொ சொல்லிடுவீங்களா இல்லை ம சரி சரிங்க

ஏன்னால் மொதல் நாளே சொல்லிட்டீங்க அப்புடின்னா நாங்கள் அங்கே ரெடியாக ஆள் இருப்பாங்க வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டும் நீங்கள் என்ன எப்படிச் சொல்றீங்களோப் பார்த்து பா இதுப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுற மாதிரி எங்களுக்கு கட்டுப்படி ஆகுற மாரி பேசி முடிச்சுக்கலாம் லோடை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இல்லை லூசில் வேணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு தார் வேணும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஒரு பத்து தார் பதினஞ்சு தார் வேணும் அப்பிட்னாலுமே அதே ரேட்டு போட்டுக் கொடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் மு முன்னாடியே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது தகவல் சொல்லிட்டீங்க அப்பிட்னா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ஆளுங்களை வைச்சு ரெடி பண்ண சொல்லிவிடுவோங்க ஆ எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாம் எடுத்துடலாங்க எப்போயுமே ரெடியாக தான் இருக்கும் நீங்கள் எப்போ சொல்றீங்களோ அப்போ எடுத்துக்கலாம் நீங்கள் வர்றதுன்னா முன்னாடியே எங்களுக்கு சொல்லிவிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க ஆ ஃபோன் பண்ணிட்டு வாங்க எடுத்துடலாங்க